பொதுவாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுலா தளம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் ஓரளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுன்னா என்ன பண்ணலான்னா நிறையா செடி புது வகையான மரம் புது வகையான செடி தாவரங்கள் அந்தமாதிரி வந்து நிறையா அழிந்து அழிந்து வர ஏரியெல்லா தூர்வாரி கொஞ்சம் ஒரு சில படகுகள் விட்டு சவா படகு சவாரி விடலாம் அதுமாதிரி இயற்கையான பொருட்கள் வந்து நிறையா வழங்கலாம் மலைகள்லருந்து மலையில்லா இருக்கிற செடியில் அந்த மலையெல்லாம் தூய்மை படுத்தி அதில் வந்து ஒரு ஒரு சில முக்கியமான மரத்தலாம் கண்டறிந்து அதுலாம் பண்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு இன்னும் நிறையா ஐடியாலாம் இருக்குது நிறையா அந்த வீணாப்போகிற தண்ணி மழையில் போகிற தண்ணியெல்லாம் சேமிச்சு நல்ல ஒரு பெரிய ஏரியா சேமிச்சு அதில் சில ஒரு மீன்கள் அழகழகான அனிமல்ஸ்சு எல்லாத்தையும் வளர்த்து சுற்றுலா வரவைக்கலாம் புதுபுது ஐடியாலாம் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்துனால் சுற்றுலா தளம் வந்து இன்னும் நல்லா ஊக்குவிக்கப்படும்